விவசாயத்தை பற்றி அப்படின்னா பக்கத்தில் வந்து அதாது தென்னை மரம் வச்சால் அந்த சித்திரை வைகாசிலாம் வந்து இளநீர் போகிறவங்க வரவங்கலாம் குடிக்கலாம் இது ரொம்ப வெயில் டைம் வெயில் நாளில் வந்து நல்ல இளநீ குடிச்சால் நல்லது அதே மாதிரி அதே மாதிரி வந்து தோட்ட தோட்ட பக்கத்தில் மாம்பழம் அதை மாதிரி கூட மாங்காய் மரம் அதெலாம் வைக்கலாம் அதுவும் வந்து ஆடி மாதல்லாம் வை மாங்காய் பழம் வைக்கும் மாங்காயும் ஊறுகாலாம் போடலாம் அந்த மாதிரிலாவும் செய்யலாம் பக்கத்தில் எல்லாமே வந்து சைடில் வந்து எல்லாமே வந்து இந்த மாரி கோழி பண்ணையும் வைக்கலாம் கோழிப்பண்ணை நம்ம தனியாக வச்சமுன்னான்னா அதுக்கு உண்டானது எவ்வளோ வருமானம் வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதை வந்து எத்தினி குஞ்சி வாங்னு வந்தமுன்னா அது எத்தினி எப்படி ஆகுது அதுக்கு எவ்வளோ வாய்னு வந்தால் எப்படி செலவாகுது அப்படின்னு கணக்கு பண்ணி பார்க்கலாம் அது வந்து எப்படி சொல்கிறதுன்னே தெரில எனக்கு மாடு வாழைமரம் வச்சாலும் வாழைமரம் வந்து கல்யாணத்துக்கு வாழைமரம் கட்டலாம் அதுமாரி வாழைப்பழமும் யூஸ் ஆகும் விநாயகருக்கு வைக்கலாம் கத்திரி செடிலாம் அது வந்து வேற எதுனா மாடுலாம் வந்து மாடும் வந்து நம்ம வளர்க்கலாம் மாடு வந்து ரெண்டு மாடு வச்சிருந்தாவே ஒரு அதுக்கு அப்புறம் ரெண்டு மூணு வருஷம் ஆனால் ரெண்டு கன்னுக்குட்டி போட்டுச்சின்னா அதுக்கப்புறம் நாலு மாடு அஞ்சு மாடு ஆகும் விவசாயன்னா அப்படி தான் செய்யணும் செஞ்சா தான் நமக்கு வந்து வருமானம் வரும் அதுக்கு உண்டானது கரும்பு வந்து கரும்பு நட்டமுன்னா கரும்பு வந்து ஆலைக்கு எடுத்துன்னு போனமுன்னா சக்கரை வந்து சக்கரையும் யூஸ் ஆகும் வெல்லமும் ஆடுவாங்க சக்கரை வந்து கிராமத்தில் எல்லாம் வந்து எல்லாமே ப சக்கரை வந்து ரேஷன் கடையில் போடுறதுக்காகவும் எல்லாமே யூஸ் ஆகும் டீ குடிக்கிறத்துக்கோ மற்ற மற்ற விஷயத்துக்கு எல்லாமே எல்லா ஊருலையும் போடுறதுக்கு எல்லாம் வந்து கரும்பும் நடலாம் கரும்பும் தேவையான அளவுக்கு வருமானம் வரும் அது எப்படின்னா தண்ணி பாசுறோமோ அந்த அளவுக்கு வெட்டி ஏத்தனா அதுக்கு ஏற்றா மாதிரி சக்கரை எல்லாமே செய்யலாம் அதுவும் சக்கரையும் எல்லாம் யூஸ் ஆனது தான் முதல்ல சக்கர இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது